இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஒம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு